நான் வந்து தூங்கி எந்திரிச்சோன ஒரு வேப்பங்குச்சியை ஒடிச்சிகிட்டு வயலுக்கு போவேன் பல் விளக்கிட்டே போயிவிட்டு அங்கே கிணத்துல தண்ணி இருக்கும் அதை எடுத்துகிட்டு வயலை சுற்றி பார்ப்பேன் வயலில் வந்து காலையில போயிவிட்டு வயல் வெளியில சில தண்ணி சரியாக பாய்ஞ்சிருக்கா என்னன்னு பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு நடந்து போய் நடந்து வரது ஒரு வாக்கிங் மாதிரி உடல் ஆரோக்கியமாக இயற்கையான காற்று இருக்கும் ஏதுவாகருக்கும் அதனால் வயல் வெளிக்கு போயிவிட்டு பல மணி நேரம் நான் செலவிடுவேன் காலையில் ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு போனன்னா அங்கே போயிவிட்டு என்னுடைய காலை கடன் எல்லாம் முடிச்சிவிட்டு வயல் வெளியும் பார்த்துட்டு விவசாயத்தையும் பார்த்துட்டு திரும்பி வருவேன் என்னத்த இப்போ நான் டெய்லியும் போயிவிட்டு வரது எனக்கு வந்து உடல் நலத்துக்கும் ஆரோக்கியமாகருக்கு நான் வயலில் வந்து பயிர்களை வந்து நான் வந்து சரியாக பார்ப்பேன் சரி பயிர்களில் வந்து என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டு அந்த பயிர்களுக்கு வேண்டிய பூச்சி மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து இத மாரியெல்லாம் அடிச்சிட்டு நல்ல உரங்கள் இட்டு விவசாயத்தை நல்லா பார்த்துக்கிட்டு வரது எனக்கு வந்து உடல் நலத்துக்கு ஆரோக்கியம் தருது அதனால் விவசாயம் வந்து எப்பையுமே வீண் போகாது விவசாயத்தை வந்து வயலில் வந்து நம்ப எந்தளவுக்கு நேரத்தை செலவழிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு பலன் தரும் விவசாயத்தில் எல்லாரும் இறங்கி வி விவசாயம் பண்ணாக்கா விவசாயம் வளந்தா தான் நாடு வளரும் நாடு வளந்தா தான் மக்கள் வளருவாங்கன்ட்டு நானு இந்த விவசாயத்தை வந்து பெருமையாக பேசிக் கொள்கிறேன்